ஹலோ சார் நான் உங்கள் கடையில் தான் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன் என் பேர் ஹரி கிருஷ்ணன் ஆ நம்ம ஜுவல்லரிக்கு வர்றவங்கெல்லாம் சின்னச் சின்ன கிராமில் வெச்சு நிறையா மாடல்ஸ் அண்ட் டிசைன்ஸ்லாம் கேட்கறாங்க அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக் கொடுத்தா நமக்கு இன்னும் நல்லாயிருக்கும் இல்லைங்க சார் வர்றவங்க மோஸ்ட்டாக அப்படித்தான் கேட்கறாங்க டிசைன் வைச்சு செ செயினில் டாலரு மயில் அந்த மாதிரி வைச்சு நிறைய டிசைன்ஸ் வைச்சு கேட்கறாங்க சின்னதாக அப்படி மோஸ்ட் மோஸ்ட்டாக வர்றவங்க அப்படி தான் கேட்கறாங்க அதனால் இதை நம்ப அப்படி பண்ணிணா நல்லாருக்கும்ன்னு தோணுச்சு அதான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதுதான் ஆ ஆமாங்க சார் ஆமாங்க சார் ஆ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அதை நான் அதனால் தான் சார் சொன்னேன் ஆ ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் அப்போ இனிமேல் அடுத்தவாட்டி ஆர்டர் எடுத்துடலான்னு ஓகே ஓகே சார் அப்போ அடுத்தவாட்டி அந்த மாதிரி கேட்குறப்ப ஆர்டராக எடுத்துடலாமா சார் ஆ ஓகே சார் நம்ம செய்யிறதே வேலைக்கு உண்மையாக இருக்கணும் சார் அதனால் தான் சார் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் ஆ சரி சார் ஆ ஓகே சார் கண்டிப்பாக சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்